குட் மார்னிங் வாங்க யோகாவா யோகா செஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வெயிட்டை குறைக்கணும்னாலும் கூட நீங்கள் வந்து வெயிட் எல்லாம் வந்து குறச்சிக்கலாம் உங்கள் வயித்தில் உள்ள கொழுப்பு எல்லாம் வந்து குறையும் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இது வந்து ரெண்டு வேளையும் பண்ணலாம் அப்படி முடியலையா ஈவினிங் பண்ணமுடியலையா அட்லீஸ்ட் மார்னிங்காவது வந்து பண்ணணும் காலைல நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிறணும் எழுந்துரிச்சி வெறும் பல் மட்டும் விளக்கிட்டு நம்ம வந்து வெறும் வயித்துலையே வந்து யோகா பண்ணணும் வேறு எதாவது வேணும்மா ஆ யோகா க்ளாஸ் கற்றுக்குலாம் வாங்க டெய்லியும் வாங்க டெய்லியுமே வந்து க்ளாஸ் வரலாம் அப்படி டெய்லியும் வரமுடியலன்னாலும் வீக்லி ஒன்ஸ்க்கூட நீங்கள் வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால்கூட வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து ம மன்த்லி வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸை வேணா கூட்டிகிட்டு வாங்க யோகா பண்ணுறதுனால வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு எப்படிலாம் ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிலாம் வந்து நாங்கள் சொல்லுறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க ம் ஓகே தேங்க் ம் தேங்க் யூப்பா